ம் நான் சமீபத்தில் பழனிக்கு போயிருந்தோம் அது வந்து தமிழ் கடவுள் முருகர்னு சொல்லுவாங்க அந்த கடவுள் பாருங்கள் கீழே இருந்து மலையி வந்து படி வழியாக ஏறி போகலாம் டிரெயின் வழியாகவும் போகலாம் அந்த தொங்கும் ரெ பா அதுவும் வச்சிருப்பாங்க அது வழியாகவும் போகலாம் ஆனாள் நான் டிரெயின்ல போய் பார்த்தேன் அந்த இயற்கையை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே வந்து பஞ்சாமிரதம் லட்டு அங்கே திரு அந்த பழனிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து பஞ்சாமிரதந்தான் ஃபேமஸ்ஸே அதை வாங்கி சாப்பிடா ரொம்ப நல்லாயிருக்கும் அதேபோல் படிக்கட்டு வழியாக ஏறி போகும்போது ஜாலியாக இருக்கும் அந்த மழையில் இயற்கை அழகை ரசிக்கிறத்துக்கு எத்தனை கண் இருந்தாலும் பத்தாது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இயற்கை அழகை ரசிக்கிறத்துக்கு அந்த மலை மேலே நிறைய மிளகு ஏலக்காய் இதெல்லாம் விளையிது அங்கேருந்து வரும்போது நான் வாங்கி கொண்டும் வந்தேன்